தமிழகத்தில் நாங்கள் இருக்கிறது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்டிக்ல இருக்கிறோம் அங்கே பார்த்திங்கன்னா பசங்களை வந்து டீச்சர்ஸ் வந்து ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ் பார்க்கணுன்னா செஞ்சு ரொம்ப அதுக்கு பேவரபுல் ப்ளேஸாக இருக்கும் எனக்கு என்ன பசங்க அங்கே வந்தாங்கன்னா நல்ல ஒ அங்கையே ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வெயிலுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து ராஜா மலை ராணி மலை சிவாஜி கோட்டை இதெல்லாம் நல்லா சுற்றி பார்க்கறது இருக்கும் ஈவினிங் அங்கே வந்து பார்த்துட்டு வந்து அங்கே லன்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கீழே நல்ல ப்ளேஸ் இருக்கும் அங்கே வந்து விளாடிட்டு ஒரு ப்ரீகேஜி அண்டு ப்ரைமரி லெவல் வரைக்கும் அது நல்லா சூட்டபுள் ப்ளேஸ் அப்படி ஒரு இடத்த செலவிடலாம் அப்புறம் இல்லை நாங்கள் வந்து டிவோஷ்னலாக பசங்களை இட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலை மலைக்கோயில் இருக்குது அங்கேயும் கொண்டு வரலாம் அங்கே போய்ட்டு கிரிவலம் வரலாம் ஏர்றது அதெல்லாம் கொஞ்சம் கஸ்டமாக இருந்தால் கூட பக்கத்தில் வந்து மேல்மரு மேல்மருவத்தூர் இருக்குது அங்கே போகலாம் ரெண்டாவது இந்தாண்ட சைட் பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கம் மலைக்கோயில் இருக்குது அச்சரப்பாக்கம் மலைக்கோயில் போனால் நீங்கள் அங்கே ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்புறம் அங்கே வேண்டிகிட்டு ஜபம் பண்ணிட்டு அங்கே கொண்டாடுற மலையெலாம் ஏறுறக்கு நல்லா வசதியெலாம் இருக்குது அங்கே போய்ட்டு லன்ச் முடிச்சிட்டு கூட அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னொரு சைட் வந்தீங்கன்னா பருவத மலைன்னு ஒன்று இருக்குது கொஞ்சம் பெரிய பசங்கலாம் போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா அது கொஞ்சம் ஏறுறது கஸ்டமாக இருந்தாலும் பசங்களுக்கு வந்து அந்த சிவன் பக்தராக இருக்கிறவங்க அந்த பிள்ளைங்கள்லாம் போய் அதை பண்ணலாம் ரெண்டாவது இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா எண்டர்பண்ணா இங்கே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே பார்க்கணுன்னா அது என்ன இடம் சொல்லுவாங்க பருவத மலைக்கு அடுத்தது பார் த்திங்கன்னா வீராணம் இந்த சைடு சாத்தனூர் டேமுக்கு நீங்கள் போகலாம் சாத்தனூர் டேம் ரொம்ப ரொம்ப என்ஜாயபுள் ப்ளேஸாக இருக்கும் அதுவும் ஃபேமிலியோட திட்டமிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபிஷ்ஷிங் ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிட்டு ஃபுட்லாம் எடுத்துன்னு வந்து சாப்பிட்டு நல்லா சுற்றிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இது மாரி தி திருவண்ணாமல டிஸ்ட்டிக் வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது நீங்கள் முன்னாடியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேரத்தை நல்லா செலவு பண்ணலாம் சுத்திரும் எல்லா இடத்துலியும் போகலாம்